ஹலோ ஆ சார் நாங்கள் இதில் விழிப்பு சென்னைையிலேந்து கால் பண்ணுறேன் அதுதான் டூர் டூர் வரலான் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியாக மு முதுன் முதுதமலை வரலான்ட்டு இருக்கோம் சார் ஒரு அஞ்சு பேர் வருவோம் ஆமாங்க சார் பேமிலி ட்ரிப் வர மாதிரி

சார் ஒரு ஃபைவ் ஃபைவ் கே டு இல்லை டென் கேகுள்ள வர மாதிரி

சார் ஒரு மூணு நாள் நால் நாள் இருக்கோம் சார் லைக் செக்வுட் வந்து நாலாவது நாளில் செக்வுட் பண்ணுற மாதிரி

ஓகே சரி கேம் ஃபயர் அதெல்லாம் அரேஞ்சு பண்ணி தருவீங்களா

ஆக்சுவலி இல்லை ஃபேமிலியோடய வேறு ஸோ பீஜினேட்ட தான் தேவை இல்லை எனக்கு ஒரு சிக்ஸ் கே இல்லை செவன் கே அந்த பட்ஜெட்குள்ளே கிடைக்குமா கொஞ்சம் நெகோஷியபிளாக பாத் பார்த்து கொடுங்க ஓகே ஓகே இப்போது சஃபரி நம்ம ஆள் எடுக்கணுனா லைக் அவங்கப்ப தனியாவங்க்ட போய் அப்ரோச் பண்ணுமா இல்லை நீங்களை எதுண்ண கொடுத்துடுவீங்களா ம் ஓகே ஓகே ஆ இல்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குங்களா சரிங்க சார் லேடிஸ் செஃப்டி அதெல்லாம் எல்லாம் இருக்குல ஓகே ஓகே ஓகே இது ஒய்ஃபை அதெல்லாம் ஒய்ஃபை அதெல்லாம் ஓகே சார் இது மேக்ஸிமம் முதுமலை ஃபாரஸ்ட்டில் அதுதான் முதுமலை ஸ்டேவில் அந்த ஏரியா நெட்ஒர்க்ருக்குமா மேக்ஸிமம் ஒய்பை இருக்குமா சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் நான் என்னென்ன ச விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஓகேங்க சார் தேங்க் யூ